எனக்கு பிடிச்ச ரெசிபினு சொன்னால் பன்னீர் பட்டர் மசாலா அது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடக்கொள்ள அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாப்பாடு அதுக்கெலாம் தொட்டு சாப்பிடக்கொள்ள அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு சரியாக வராது நான் வந்து யூடியூபில் ஒன் டைம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு பாலை காய்ச்சிக்குனும் பாலை காய்ச்சிட்டு அதில் உள்ள வெண்ணெயல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்கிறாங்களே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாலை காய்ச்சி அதில் உள்ள வெண்ணெய்லாம் எடுத்து அது கரெக்ட்டான ஈரப்பதத்துக்கு இருக்கணும் அதோடய கன்ஜசம்ஸி கரெக்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் அதை கரெக்ட்டான டைமுக்கு வச்சு அதனால அதை கரெக்ட்டான டைமுக்கு வச்சு நான் செஞ்சு பார்க்கக்கொள்ள நான் ஒரு ரெண்டு மூணு தடவை அதை அதை ட்ரை பண்ணேன் அப்புறம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கக்கொள்ள ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணக்கொள்ள உடஞ்சிருச்சி உடஞ்சி உடஞ்சி வந்துருச்சு அதுமாரி செகண்ட் டைம் நான் நான் ட்ரை பண்ணேன் மூணு மூணு ட்ரைமே சொதப்பலாகதான் வந்துச்சு நான் அதை எனக்கு பன்னிர் பட்டர் மசாலானால் அவ்வளோ பிடிக்கும் அதை செய்யணுன்னு நினைக்கக்கொள்ளலா எனக்கு எப்படியாச்சம் ஒரு சொதப்பல் வந்துக்கிட்டே இருக்குது அது கரெக்ட்டான ஷேப்புக்கு கட் பண்ணக்கொள்ள கட்டு ஆகல ஒழுங்காக நான் நான் அதை கரெக்ட்டான ஷேப்புக்கு கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கொள்ளலாம் வந்து சொதப்பிடுது வருது அதோடய ஈரப்பதத்தன்மை அதை கரெக்ட்டாக பிடிச்சிக்கிறது பிடிக்கா இல்லாமல் அது நான் கட் பண்ணக்கொள்ள தப்பு தப்பு ஷேப்பில் வந்து நான் செய்ய வேண்டிய ரெசிபிலாம் எல்லாம் சொதப்பிடும் அதனால அதில் உள்ள இன்ட்ரஸ்ட் இன்னும் போகலை எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும் அதை செஞ்சு பார்த்து நான் ஏன் கையால் செஞ்சு சாப்பிட்ணுனு ஆசை ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணக் கொள்ளலாம் ஒரு ஒரு செ யூடியூபில் ஒரு ஒரு செஃப் சொல்கிறா மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன் அதுமாரி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கக்கொள்ள சில டைம் சொதப்பிடும் சில டைம் சொதப்பாமல் இருக்கும் அப்படி சொதப்பாமல் இருக்கக்கொள்ளலாம் செய்யக்கொள்ளலாம் வந்து இது சரியாக இருக்காது அந்த அதில் செய்யக்கொள்ள அந்த இது சரியாக வராது நான் செய் நான் நிறையா செய்யணுன் நினைக்க கொள்ளலாம் அதுவும் சரியாக வராது பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பார்த்த வரைக்கும் பன்னீர் வந்து ரொம்ப முக்கியம் அந்த பன்னீர் இருக்கிறதாலதான் அதை பேர் பன்னீர் பட்டர் மசாலா அந்த பன்னீரை செய்ய ட்ரை பண்ணக்கொள்ளதான் அது உடஞ்சி உடஞ்சி போய்விடுது அப்போது கரெக்ட்டாக சே ஃபர்ஸ்ட் டைம் சொதப்பிடித்து செகண்ட் டைம் சொதப்பிடித்து தேர்ட் டைம் வந்து கரெக்ட்டாக வந்து கட் பண்ணக் கொள்ள ஷேப் தப்பாக மாறி அது ஒரு மாதிரி தப்பாக போய்டுச்சி இப்போ வந்து ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி சரி வரலனா ஹாட் ஆகலாம் தேர்ட் மூணு நாலு ரெண்டு மூணு தடவை செய்ய கொள்ளலாம் வந்து ட்ரை பண்ணி ஒழுங்காக வரலனா அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அது மாரிதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு விசயத்தை விடாமுயற்சியோடு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடிமனான ரெசிபி எனக்கு வந்து நான் நான் செஞ்சதில் அது நான் செய்ய நான் செஞ்சதிலியே நான் செய்யணுன்னு விரும்புகிற ரெசிபியும் பட்டர் மசாலா தான் நான் செஞ்சு நிறையா தடவை சொதப்புனேன் விஷயமும் பட்டர் பட்டர் மசாலா தான் அந்த பட்டர் மசாலாவை வச்சு சாப்பிடக்கொள்ள பார்த்துக்கணுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போது இல்லைனாலும் எப்போயாச்சும் ஒன் டைம் ட்ரை பண்ணக்கொள்ள உங்களுக்குத் தெரியும்